சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இனக்குழுக்கள் இருக்கிறார்கள் அதுலேயும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டுமானால் சிங்கள இலங்கையர்கள் இங்கே சேலம் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் சிலோன் அப்படினு சிலோனில் இருந்து வந்தவர்கள் என்று நாம் அழைப்போம் அவர்கள் பாத்திங்கனா சேலத்தில் பல இடங்கள்ல அவங்கள் குழுக்களா இருக்கிறார்கள் அதுலேயும் குறிப்பாக அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு தனி வீடு போன்ற அட்டைகளை அவர்கள் கட்டி கொண்டு அவர்கள் அங்கே தங்குகிறார்கள் அந்த வீட்டிலேயே அவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக ஒரு இடத்தில் தங்குகிறார்கள் அவர்களுக்கென்று தனியாக கடைகள் உள்ளது அவர்களுக்கென்று தனியாக மைதானம் உண்டு அவர்கள் தான் இப்போ சார்ந்த பகுதியை சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு வீட்டை அமைத்துக்கொள்வது கடைகள் அமைத்துக்கொண்டு அவர்கள் அனுதினமும் உழைத்து சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் அவர்களை நம்ம சிங்களர் இலங்கைத்தார் என்று நாம் சொல்லி அழைப்போம் அவர்களுடைய பங்கு ரொம்ப அளப்பரிய ஒரு பங்கு அடுத்தபடியாக போயர்கள் என சொல்லக்கூடிய அவர்களும் நம்முடைய தமிழ்நாட்டுல அங்கே குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களுடைய வேலை கல் உடைப்பது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பெங்களூர் அல்லது ஹரியானா ராஜஸ்தான் போன்ற இடங்களுக்கு அவர்கள் செல்கிறார்கள் அங்கே போய் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அவர்கள் வண்டி எடுத்துக்கொண்டு போய் கல்லை ஒடைச்சி வருமானம் பெருக்கிக்கிறார்கள் நல்ல நோக்கத்திற்காக உழைத்து கடுமையாக உழைத்து அதை சம்பாதிக்கிறார்கள் என்று நாம் எண்ணும் போது ரொம்ப சங்கடமாகவே தான் இது இருக்கும் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை அவர்கள் கற்று தர முன் வருகிறார்கள் ஆக இந்த மாதிரி ஒரு குழுக்களாக வாழும் போது மக்களிடையே நம்ம அனைவரையும் அரவணைத்து செல்லக் கூடிய ஒரு பாங்கு நம்மளிடம் இருக்க வேண்டும் அவ்வாறு வருமேயானால் நாமும் வாழ்வில் நிறைய சாதிக்கலாம்